நான் ரீசென்டாக இப்போது அமேசானில் வந்து ஒரு ஹெட் ஃபோன்ஸ் வாங்கியிருந்தேன் அது சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள ஹெட் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கர கரன்னு கேட்டுகிட்டு இருந்தனால்தான் இப்போ புதுசாக ஒரு ஹெட் ஃபோன்ஸ் வாங்கியிருக்கேன் இதோட குவாலிட்டியும் சரி வாய்ஸ் கேட்கறதுமே வந்து சூப்பராக இருக்குது நான் இதை கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்டு ரொம்ப க்ளீயராக வாய்ஸ் கேட்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கே இதோட மாடலும் சரி லுக்வைஸும் இது ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கே வந்து ஜென்டிலாக இருக்குது ரொம்ப ரிச் லுக்காக நல்லாயிருக்கு இதோட கிளாரிட்டியுமே வந்து செம்மையா இருக்குது அண்டு ஃபிளக்ஸிபுளாக இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து அவங்க அழகாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்லேயே வந்து அழகான டிஸ்கவுண்டிலே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ நோ பிராப்ளம் அவ்வளோதான் இந்த இந்த ப்ராடெக்ட் வந்து நிஜமாலே சூப்பராக இருந்துச்சு